எனக்கு எழுதுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் ஜென்ட்ரலாக வந்து ஆணாதிக்கம் பற்றி நான் எழுதணுன்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஆணாதிக்கம் பற்றி நம்ம எழுதணுன்னு நினச்சாலும் இங்கே பலர் கட்டுப்பாடு இருக்கு இதை இதை மட்டும்தான் நம்ம எழுதணுன்ற அளவுக்கு கட்டுப்பாடு விதிச்சி இருக்காங்க அது வந்து இங்கே பல ஆண்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்யறாங்க பெண்கள எவ்வளோ அடிமைப்படுத்துறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆண் வந்து எந்தளவுக்கு ஒரு ஆதிக்கமாக இருக்கான் அப்படிங்கிறத பற்றி எழுதணுன்றது எனக்கு ரொம்பவே ஆசை ஆனால் வந்து இன்னக்கு அதைக்கூட ஒரு சுதந்திரமாக எழுத முடியாத ஒரு நிலமையில தான் வந்து இந்த இந்தியா நம்மளை வச்சி இருக்கு அப்படி எழுதுனா கூட அதில் ஆண்களை பற்றி ஓரளவுக்குதான் சொல்ல முடியிதே தவிர அவங்கள பற்றி முழுசாக அவங்க யாருன்றதை இந்த இந் இந்த உலகத்துக்கு காட்ட முடியாத அளவிலதான் இந்த இந்தியாவில கட்டுப்பாடு பண்ணி வச்சி இருக்காங்க